நாம சமைக்கும் போது நமக்கு தேவையான பாத்திரம்லாம் நம்ம வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி இருக்கணும் பாத்திரம் இருக்கணும் கரண்டி இருக்கணும் எல்லாமே நம்ம கையில் வச்சிக்கணும் இப்போ ஒரு காய் செய்யப்போகிறோம் அப்படி சொன்னால் ஒரு கேரட்டே எடுத்துக்குலாமே இப்போ கேரட் பொரியல் அப்படின்னு சொன்னால் வெங்காயம் பச்சை மெளகாய் கடுகு எண்ணெய் இதில் தண்ணி உப்பு இதெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ப கடாய வச்சு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் பச்சை மொளகாலாம் போட்டு அதுக்கப்புறம் கேரட்ட போட்டு நம்ம செய்யணும் அப்போ நமக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சுருதமுன்னா நம்ம வந்து செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எதையும் மறக்காமணும் நம்ம வந்து செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்கணும் இப்போ நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து நமக்கு தேவை தான் இப்போ சமய சமையல்ல வந்து அனைத்து பொருளுமே நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிக்கிட்டோம்னா தான் நம்ம செய்யும் போது நம்ம வந்து அந்த ஒரு எதையும் மிஸ் பண்ணாமல் எதையுமே தவற விடாமல் உடனே நம்ம ரெடி பண்ணி செஞ்சு நம்ம சாப்புடுறதுக்கு நமக்கு ரெடி பண்ணிக்கலாம்